இப்போது வந்து நான் என்ன சொல்லப்போகிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நான் வந்து ட்ராவல் பண்ணணும் போகணும் அந்த அந்தமாதிரி இடம் வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு பெரிய இடம் அப்படின்னு சொல்லப்போனால் லடாக் எங்கேனா கேஷ்மீரோடய எல்லையில் இருக்குது அது வந்து சொல்லப்போனால் ஒரு பனிப்பிரதேசம் ஒரு மலை அந்தமாதிரி ஆஃப்ரோடு அந்தமாதிரி இது பைக்கில் வந்து எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மூவாயிரத்தி எண்நூறு கிலோமீட்டருக்கிட்ட வரும் அ வந்து பைக்லையே ட்ராவல் பண்ணி போய் அந்த இடத்தலாம் சுற்றிப் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அதுப்போல என்னான்னால் நான் வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படிங்குற பைக்கு வச்சுருக்கேன் அதில் வந்து அதுக்காகவே நான் வாங்கியிருக்கேன் ஒருநாள் நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை ரெண்டாவது சொல்லப்போனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னான்னால் இங்கே பக்கத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்க்கணுன்னு ஒரு ஆசை அதுக்காக இங்கேருந்து வண்டியில் போகணும் ஏன்னால் நான் இன்றுவரைக்கும் தஞ்சாவூரை பார்த்தது கிடையாது அதுக்காக நான் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசை அதுக்கப்புறம் அந்த ஊட்டி கொடைக்கானல் இதுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது என் வாழ்க்கையில அதுக்கெலாம் போகணும் சுற்றிப் பார்க்கணும் வண்டிலியே போகணும் சுற்றிப் பாக்கணும் எல்லா இடத்தையும் போய் ஃபோட்டோ எடுக்கணும் இந்தமாதிரி அங்கே உள்ள ஃபுட்ஸெலாம் சா சாப்பாடெல்லாம் ச சாப்பிட்ணும் அந்தமாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்குது அது மாதிரி சொல்லப்போனால் இப்போ அந்த லடாக் அந்த லடாக்குங்கிறது இப்போது வந்து என் மைண்டில் ரொம்ப இதுவாக இருக்குது நான் இங்கேருந்து வண்டி கிளம்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஊராக கடக்குறப்போ அந்த ஊரில் உள்ள சாப்பாடு கலாச்சாரம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் லடாக்கை அடஞ்சு அங்கே வந்து நல்லா சுற்றிப் பார்த்துட்டு அங்கேருந்து ரிட்டன் வரப்போ அதேமாதிரி வந்து கிட்டத்தட்ட ச நிறைய செலவு பண்ணால் தான் நமக்கு ஒரு சுவாரஸ்யமும் அனுபவம் கிடைக்கும் அந்தமாதிரி போயிட்டு வரப்போ எனக்கு போயிட்டு வரணுன்னு ஒரு ஆசை அதுப்போல என்னன்னால் எனக்கு வந்து நிறைய வண்டியில் சுற்றணும் அதுபோல வெளியூருக்கெலாம் போகணும் எல்லா இடத்துக்கும் போகணுன்னு ஆசை எனக்கு அந்தமாதிரி ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும் அதனாலே நான் நிறைய அது மாதிரி போகணுன்னு நினைப்பேன் அதுக்காக வந்து நான் இப்போயிலேர்ந்தே கொஞ்சம் சேவிங்ஸ் சேர்த்து வச்சால் தான் முடியும் அதனாலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்ருக்கேன் ஒருநாள் போகணுன்னு ஆசை அது மாரி ஏதாச்சும் ஒரு ஊருக்கு டூர் மாதிரி பசங்களோடு நான் போனதே கிடையாது காலேஜ் வந்திருக்கேன் காலேஜில் இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்கூ காலேஜ் டூர் இந்தமாதிரி போவதுதான் நான் ஃபஸ்ட்டாகவே போகப்போறேன் அதுக்காக எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கேன் இந்தமாதிரி வெளியில் சுற்றிப் பார்க்கணுங்கற ஆசை வந்து எனக்கு ரொம்ப நிறையவே இருக்குது அதனாலே வெளியில் போய் ஜாலியாக சுற்றிப் பார்த்துட்டு அந்தமாதிரி வரணும் ஜாலியாக இருக்கணும் ஒரு சந்தோஷமா இருக்கணும் மை மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அந்தமாதிரி வெளியில் போயிட்டு வரப்போ நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அனுபவம் இருக்கும் சுவாரஸ்யம் இருக்கும் இப்போல்லாம் வண்டியில் வந்து பொறுமையாக போய்விட்டு பொறுமையா வரணும் அந்தமாதிரிலாம் நிறைய இருக்குது அதெலாம் வந்து செய்யணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் கண்டிப்பாக ஒரு நாள் நான் அந்த ஊருக்கு போவேன் அந்த ஊரை போய் பார்த்துப்பேன் சுற்றிப் பார்த்துட்டு தான் வருவேன் அது என்னோடய ரொம்ப பெரிய ஆசை அந்த லடாக் அப்படிங்கிற இடத்தை நான் அங்கே போயி பார்த்தே ஆகணும் ஒரு நாள் அந்த நாள் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன் அதுவும் ஏன் பைக்லியே தான் நான் போவேன் அப்படிங்கறது என்னோடய விஷயம்